விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கியமான சில உள்ளுர் ஊடகங்கள் அப்படினு சொல்லிடு போனாக்கா பொதுவாக சன் டிவி ராஜ் டிவி ஜெயா இந்த மாரி எல்லா சேனல்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு நிருபர்கள் இருக்குறாங்க அவங்க எல்லாருமே வந்து எல்லா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போயிவிட்டு என்னென்ன செய்திகள் இருக்குது முக்கியமான செய்திகள்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு வந்து போடுவாங்க அத விட வந்து உள்ளுரில் அப்படீன்றபோது மக்கள் குரல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது தான் வந்து முக்கியமானது இங்கே தான்ப்புரம் மாவட்டத்துக்கு அதோட எந்தவொரு விஷயமும் வந்து கிராமங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படினு சொன்னாக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து பிடிஓ ஆபீஸ்க்கு தெரியப்படுத்துவாங்க செஞ்சி தாலுகா அந்த செஞ்சிக்கு தெரியப்படுத்துனாக்கா செஞ்சியில இருந்து அது உள்ளு உள்ளுரில் ஊராட்சி மன்ற தலைவர்க்கு வரும் அந்த இல்லை கவுன்சிலர்க்கு அந்த மாரி வந்து அதற்கப்பறம் தான் உள்ளுரில் இருக்கிற மக்களுக்கு அந்த முரசு மோ மோளம் வச்சு தண்டோரா போடுவாங்க அப்டின்ற மாரி அதே எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க அது தான் எங்களுக்கு எந்தவொரு செய்தியாக இருந்தாலும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒதவும்